ஈரோடு பகுதியில் ஒரு முக்கியமான தொழில் அல்லது வேலைவாய்ப்பு துறைகள் வந்து விவசாயம் உற்பத்தி சேலைகள் இந்த விவசாயத்தில் வந்து இப்போ அதாவது ஆள் கிடைக்கிறது இல்லை இப்பெல்லாம் வந்து வெளியில வெளியூர் வந்து எல்லாம் வேலைக்கு போக ஆரமிச்சிட்டாங்க அதனால் உற்பத்தி குறையிது அதே மாரி போக்குவரத்தில் வந்து ப்ராப்ளம் இதில் போக்குவரத்து ப்ராப்ளம் என்னென்னா முதலெல்லாம் வந்து மாட்டுவண்டி அந்த மாரி இருந்தது கையில் வந்து மாட்டுவண்டி இழுத்துகிட்டு போகலாம் இல்லை மாடை வச்சு செக்கு இழுப்பாங்க உழவு ஓட்டுவாங்க அந்த மாரி எல்லாம் பண்ணுவாங்க இப்போ எல்லாமே இயந்துரத்தில் வந்ததுனால இயந்துரத்துக்கு தனியாக வாடகை கொடுக்க இதாக கஷ்டப்படுறாங்க அடுத்தது இந்த பொருளை வந்து ஒரு பக்கம் ஏற்றி இறக்குறதுக்கும் ஆள் இல்லை இப்போ அது ஒரு சிரமம் போக்குவரத்தில் போகறப்போ வந்து புது புதிய இயந்திரங்கள் வெயிட்டு டன் கணக்கில் வர்றதுனால அது அது அது ம ஃபில் பண்றப்போ தான் வந்து எல்லாமே சேர்ந்து கொடுக்குறப்ப விலவாசிகள் கொஞ்சம் கம்மியாகுறதுனால சிலர் வந்து அதை வந்து விரும்புறதில்லை அதே மாரி உற்பத்தியில வந்து குறையிறது என்னென்னா ஆள் மேக்சிமம் ஆள் குறைச்சல் தான் ஏன்னா எல்லாருமே வந்து ஓவராக வந்து வெளியே போகறதுனால இங்கே வந்து விவசாயத்துக்கு எதுவுமே